ம் எங்கள் கிராமத்தில் வந்து பெண் எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்ப்பாங்க பாத்துட்டு பெண் பார்க்க வருவாங்க மாப்பிள்ளை வீட்டுலேருந்து பெண் பார்க்க வருவாங்க பார்ப்பாங்க பெண் பார்த்து என்ன படித்திருக்கு என்ன ஏது எல்லாத்தையும் விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு பெண் புடிச்சிருந்துச்சின்னா சொல்லிட்டு போய்ட்டு போயி ஃபோன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்கன்னா திரும்பவும் வந்து நாங்கள் போய் பார்ப்போம் ஓகே ஆகிடுச்சி ரெண்டு பக்கமும் ஓகே பிடிச்சிடுச்சி பொண்ணுக்கு பிடிச்சிடுச்சி பையனுக்கு பிடிச்சிடுச்சினா முறை பிரகாரம் நாங்கள் பொண்ணு வீட்டுலேருந்து போய் மாப்பிள்ளை வீட்ட பார்ப்பாங்க திரும்பவும் அவங்க வந்து திரும்பவும் அவங்க வந்து பார்ப்பாங்க ரெண்டு வீட்டாருக்கும் மனதார ஓகே கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ண பிறகு பொண்ணு வீட்டுலையும் இருக்கறவங்கோ எல்லா சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு மாப்பிளை வீட்டுக்கு விருந்து வைப்பாங்க முதல் கை நனைக்கிற சடங்குன்னு சொல்வாங்க அதுதான் அப்போ மாப்பிள்ளை வீட்டுலேருந்து அவங்க சொந்த பந்தங்கள் அங்காளி பங்காளி எல்லோருமே கூட்டுட்டு வருவாங்க அப்போது எல்லோருக்கும் விருந்து கொடுத்துட்டு எல்லாம் உக்காந்து பேசி முடிவு பண்ணுவாங்க இந்த இந்த பொண்ணு வந்து எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெற்றில பாக்கெல்லாம் வைச்சி அதான் நிச்சயம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க பேசி முடிச்சுட்டு திரும்பவும் பொண்ணு வீட்டுலேருந்து அவங்க போய் அங்கே சாப்பிட்டு வருவாங்க அதுக்கு அடுத்தது நிச்சயதார்த்தம்னு ஒன்று சொல்வாங்க அது ஒரு தேதிலாம் குறித்து எங்கே பண்ணலாம் எப்படி பண்லாம்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் பெண் வீட்டில் பண்ணுவாங்க பெண் வீட்டில் பண்ணும்போது அவங்க சொந்த பந்தங்கள் எல்லோரும் வருவாங்க அப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையையும் உக்கார வைச்சி அப்போது தட்டை மாத்து மாத்துகிற சடங்கு ஒன்று இருக்கும் அப்போது தட்டை மாற்றிப்பாங்க உங்கள் பொண்ணு என் பையனுக்கு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரெண்டு பேர் வீட்டாரையும் மாற்றி மாற்றி சொல்லி நிச்சயம் பண்ணிப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதாம்மா ஓகேவான்னும்போது பொண்ணு மாப்பிள்ளையும் ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க அதுக்கப்புறம் கல்யாண தேதி ரெண்டு பேருக்கும் ஓகே ஆகிடுச்சி கை நெனைச்சாச்சி நிச்சயம் பண்ணியாச்சுன்னு பண்ணின பிறகு அதுக்கப்புறம் பத்திரிக்கைலாம் அடித்து கல்யாணம் வந்து செய்வாங்க கல்யாணம் எங்கள் மாப்பிள்ளை வீட்டில் தான் நடக்கும் அங்கே மாப்பிள்ளை வீட்டில் என்ன நடக்கும்போது இங்கேயிருந்து பெண் வீட்டாருங்க எல்லோரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய்ட்டு அங்கே கல்யாணம் பண்ணி முடிவாகிடும் அதான் திருமணம் நல்லா சரியாகிடும் அவ்வளோ தான்